ஹலோ அக்கா மென் வேர்ங்களா அக்கா ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் வச்சிருக்கோம் ஒரு இருவது குரூப் டிரெஸ் வேணும் என்ன மாடல்லாம் இருக்கு எனக்கு இந்த பாப்கார்ன் ஷேர்ட்மாரி வேணும் கோட் மாடல்மாரி வேணும் அந்தமாரி வேணும் கிடைக்குமா

ரேட் பிரைஸ் எவ்வளோ முந்நூறுபாயா ம் ஆ எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க

இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணனும் எனக்கு இல்லைக்கா நாங்கள் குரூப்பாக எடுக்கறோம்ல்ல தனியாக தான் நீங்க கம் பண்ண தேவைல்ல நாங்கள் குரூப்பாக எடுக்கறோம்ல்ல ஒரு இருவது ஷேர்ட்டு போலக்கு உங்களுக்கு இருவது பேர் சேல்லாவுதா இல்லையா நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுப்போம் என்னென்ன சைஸ் அக்கா இருக்கு

இல்லை புரியுது இன்னும் கொஞ்சம் க கம் பண்ணலால்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கலால்ல சரி என்னன்னா என்னன்னா சைஸ் அக்கா இருக்கு ஹான் சரி ஓகே அக்கா சரி அக்கா வாங்கிக்கிறேங்க்கா ம்